பெயிண்டிங் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கின்னால் பெயிண்டிங் பண்ணுறப்ப பென்சிலால் வரைஞ்சோம்முன்னா வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் ஒரு ரப்பரை வச்சு அழிக்கிலாம் அழிச்சிப்புட்டு மாற்றலாம் ஆனால் ஏன் அதை அதை ஸ்கெட்ச்சு எடுத்துட்டு போக்கூடாதுன்னு கேட்டிங்கின்னால் அதில் ஒ லைட்டாக ஒரு ட்ராப்பு தண்ணி விலுந்துட்டுன்னா கூட அது வந்து அப்படே இழுத்துட்டு வந்துடும் பேப்பரும் ஊறி போய்விடும் அதனால நம்ம அழிக்கவும் முடியாது அதனால் ஸ்கெட்ச்சுங்கிறத ஒதுக்கிட்டு பென்சில்ல மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கு என்னென்ன டிசைன் கொடுக்குணும்ன்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னால் ஆட்டமெட்டிக்காக அந்த கலர் நம்ம அதில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம் அதை எப்படி யோசிக்கணும்னு கேட்டிங்கின்னால் அந்த பென்சில்ல இப்போ ஏதாவது ஃபால்ட் இருக்கும் அந்த ஃபால்ட்டை அழிக்கிறத்துக்கு ஒரு ரப்பர் தான் நமக்கு தேவைப்படும் ஆனால் ஸ்கெட்ச்சிங்கு போனோம்முன்னால் அதை பண்ண முடியாது நம்ம